எனது வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட தொழில்நுட்ப மாற்றம் ரொம்ப என்னென்னா நான் வந்து கொரோனா காலத்தில் வந்து இந்த தொழிலெலாம் ரொம்ப முடக்கம் பண்ணாங்கள்லே லாக் டவுன் போட்டு வீட்டிலே இருந்த போது என என எனக்கு என் கீழே அதாவது எங்கள் கிட்டேருந்து வேலை செய்கிறவங்க நாங்கள் ஒரு ஒரு ஆயில் மில்லு வச்சுருக்கோம் ஆயில் மில்லில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அதாவது அஞ்சு ந அஞ்சு நபருங்கிறபோது அஞ்சு நபரோட ஃபேமிலிங்கிற போது அஞ்சு நபர் ஃபேமிலி வருதுங்களா அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப வந்து பாதிப்படைகிறாங்க அது தொழில் வந்து முடக்கத்தில் வச்சுருக்கமா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லாக் டவுன் போட்ருக்கும் போது எந்த ஒரு இது பொருளையுமே வெளியே எடுத்துகிட்டு போக முடியலை அத்தியாவசிய பொருளாகப்பட்ட எண்ணெய்யான எண்ணெய் நாங்கள் சமையலுக்கு தேவையான எண்ணெய் தான் தயார் பண்ணுறோம் கடலெண்ணை ம நல்லெண்ணை விளக்கெண்ணை தேங்காண்ணை இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுறதுதான் இதையே வந்து கூட எங்களால் அந்த லாக் டவுன் சமயத்தில் என்ன பண்ண முடியல ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியல இதனால் ரொம்ப நாங்கள் பாதிப்படைஞ்சோம் வாழ்க்கை வா வாழ்வாதாரத்தில் வந்து கொஞ்சம் பின்தங்கி போய்விட்டோம் அந்த எங்கள் எங்களால் இந்த அஞ்சு ஃபேமிலிஸ் நபரோட இதுவும் வந்து கொஞ்சம் ஆ டல்லாகிச்சு அதனால உணவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் வேலையில்லாதனால் நம்மளோட தாக்கம் எப்படி இருக்குன்னால் வீட்டில் ஒரு விதமான டென்ஷன் வெளியில் போய் எந்த ஒரு செயலும் செய்ய முடியலை பணம் தேவைப்பட்டது சரியான முறையில் இப்போ நம்ம வாங்கி இருக்க செயலை வந்து திருப்ப செய்ய முடியலை அப்படிங்கிறம் போது அந்த தவுல டென்ஷன் இதெல்லாம் வந்து நிறைய ஏற்பட்டபோது எனக்கு ரொம்ப மாற்றங்களை தந்துச்சு இதிலேருந்து வெளியில் வந்தபோது தான் நான் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன் இதை வ இதை வந்து நம்ம தவிர்க்கணும் இந்த செயலை வந்து நம்ம வந்து பின்னாடி வருங்காலங்களில் வந்து வராமல் இருக்கிறத்துக்கு நம்ம நிறைய முன்னேற்பாடுகளை செஞ்சு வைச்சால் மட்டும் தான் நம்ம வந்து இதிலேருந்து இந்த தாக்கத்திலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற போது நம்மளுக்கு வேலை வேலை வந்து கைத்தொழில் தான் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறவங்க அந்த இதிலேருருந்து நான் வந்து ரொம்ப முன்னே முன்கூட்டியே இருந்தேன் அப்புறம் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜவுளி இந்த வெளிலிருந்து கரூர் டெக்டைல்ஸ்லெலாம் வந்து போய்விட்டு வந்தாங்களாம் அவர்களுக்குலாம் வேலை இல்லைன்னு சொல்லி கம்பெனீஸெலாம் மூடும் போது அவங்க ரொம்ப சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு வைச்சுக்குங்களேன் இதிலேருந்து நான் என்னத்தை தெரிவிச்சுக்கிறேனா அடிப்படையிங்கிறம்போது அந்த செயலை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக் கூடாது இல்லை ஸ்டாப் பண்ணிணா நிறைய ஃபேமிலிஸெலாம் வந்து இதிலேருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு வைச்சுக்கே இதை ஃபுல்லாக தடுக்கணுனால் நம்ம வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த தாக்கத்து மூலயமா தெ கற்றுக்கிட்டேன்